ஆமாங்கம்மா நீங்கள்

ஆ ஆ சொல்லுங்கள் என்னென்ன காய்கறி வேணும் எங்கள்கிட்ட எல்லா காய்கறிகளுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும் ம் ஆமாம் ஏ ஆ ஒரு கிலோ தக்காளி ஒரு கிலோ வெங்காயம் நாற்பதுருபா ஆ தக்காளி ஐம்பதுருபா குறச்சி தருவோம் இப்போ ஒரு கிலோ வாங்குனா நாற்பதுருவா தான் அப்படினு கொடுப்போம் ஒரு பத்து கிலோ இருபது கிலோ அப்படினு நீங்கள் நிறையா உங்கள் ஃபங்க்ஷன்கிறதுனால கொஞ்சம் நிறைய வாங்குவிங்க அப்போ நாங்கள் கொஞ்சம் ரேட் எல்லாம் பார்த்து போடுறோம் அதனால் நீங்கள் எவ்வளோ வேணும் என்னான்னு கரெக்டாக கன்ஃபர்ம்மாக சொல்லிவிட்டிங்கனா நாங்கள் வந்து இப்போ வெங்காயம் இதெல்லாமே திருச்சியில அங்கே மண்டிலருந்து கூட எடுத்துகிட்டு வரோம் அப்போ ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு கொடுப்போம் அதனால் நாங்கள் அப் அப் அப்படி கொடுக்குறதுனால இப்போ வந்து தக்காளிலாம் பார்த்திங்கனா ஒரு பெரிய அளவில் குறைக்க முடியாது ஏன்னா இப்போ சீசன் இல்லைல்ல மழை சீசனில் அது எல்லாமே இது ஆ ஆ ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் வரவே வேண்டியதில்லை எங்களுடைய கடையிலருந்து என்ன சலுகைன்னா டோர் டெலிவரி நாங்கள் எல்லாமே பேக்கேஜ் பண்ணி நீங்கள் நல்ல கரெக்டான அட்ரஸ் மட்டும் அட்ரஸ் மட்டும் அனுப்பிசிட்டிங்கனா ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக நாங்கள் ப பொருளெல்லாம் உங்களுக்கு கிடச்சோனே நீங்கள் எங்களுக்கு ஜிபே பண்ணாலும் சரி இல்லை கையில வந்து கொடுத்தாலும் சரி ஆ அனுப்பிவச்சிட்றோம் ஓகே ஓகே தேங்க் யூ மா